ஹலோ சொல்லுங்கள் நீங்கள் எந்தப் பொருள் வாங்க வந்துருக்கீங்க ஆ ஓகே உங்களுக்கு எப்படி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணுமா இல்லை டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணுமா ஓகே எப்படி சின்ன சைஸில் பார்க்குறீங்களா இல்லை பெரிய சைஸில் பார்க்குறீங்களா ம் ஓகே எங்கள்கிட்ட இப்போ எல்ஜி ஃப்ரிட்ஜில் நிறைய மாடல்லாம் வந்துருக்கு நீங்கள் நீங்கள் பாருங்கள் காமிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நீங்கள் எப்படி வீட்டுக்கு பார்க்குறீங்களா இல்லை ஷாப் அந்த மாதிரி எதாவது கடைக்கு வைக்க பார்க்குறீங்களா வீட்டுக்கு தான் பார்க்குறீங்களா ஓகேம்மா ஆ எல்லாமே கொடுத்துடுவோம் நீங்கள் எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் அமொண்ட் எவ்வளோன்னு சொல்லுறேன் எல்லாம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் கம்மிப் பண்ணிக்கலாம் அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி டெலிவரிலாம் நாங்களே பண்ணிடலாமா இல்லை நீங்கள் நீங்கள் வந்து கே நீங்களே வந்து எடுத்துகிட்டுப் போயிடுறீங்களா சரி ஓகேங்க அப்படி இல்லைன்னா நாங்களே பண்ணித் தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு உங்கள் வீட்டுக்கும் ஷாப்புக்குன்னு பார்த்து நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித் தருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க எல்லாம் கம்மி ப்பண்ணித் தரோம் நீங்கள் வாங்க நல்லா இருக்கும் கலர்ஸ்லாம் நிறையவே இருக்கு உங்களுக்குப் பிடிச்ச மாதிரியே நாங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணித் தரோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீடித்து வேறு நல்லாவே உழைக்கும் எங்கள் இது இல்லைங்க எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சிங்கிள் டோரே வாங்கிக்கலாம் சிங்கிள் டோரே வாங்கிக்கலாம் கடைக்குமே சிங்கிள் டோர் யூஸ் ஆனால் நீங்கள் டபுள் டோர் வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பெரிய ஃபேம்லியாக இருந்தீங்கன்னா டபுள் டோர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் டோர் நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் ரன் பண்ணுற அளவுக்கு சிங்கிள் டோர் போதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே உங்களுக்கு டபுள் டோர் வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து பண்ணித் தரோம் ஆ ஆ ஓகேங்க